போன வாரம் எங்கள் பையனை ஒரு ஏசி வாங்கினு வர சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு ஏசி வாங்கினு வந்து வைச்சான் அதுலேயே நான் அந்த ஏசியில் நைட் ஆனால் படுத்துடுவேன் காலையில் எழுந்து என் வேலைக்கு போய்விடுவேன் வேலைக்கு போனால் அந்த வெயிலுடைய தாக்கம் எங்களால் தாங்க முடியலை அதனால் என்ன பண்ணுறது திரும்ப வந்து ஒரு மதியம் சாப்பாட்டுக்கு வரேனால் அப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லெஸ்ட்டு எடுப்பேன் நான் வியாபாரம் செய்கிறவ அஞ்சு நிமிஷம் லெஸ்ட்டு எடுத்தேனால் அந்த ரெஸ்ட்டுக்கு அஞ்சு நிமிஷம் போட்டு படுப்பேன் மீணடும் எழுந்திரிச்சி நான் வெளியே தான் போகணும் வெளியே போய் வேலை செஞ்சு முடிச்சுட்டு நைட் ஆனால் சாப்பிட்டுட்டு படுப்பேன் அது ஏசி ஒரு வகையில் எனக்கு உதவி பண்ணுது என்ன உதவினால் கொஞ்சம் நேரம் தூங்கிறதுக்கு நிம்மதியாக இருக்குது நல்லா தூங்கி எழுறோம் எழுந்த உடனே கை கால் அசதி தெரியல அந்த ஏசி போட்டவுன்னே கை கால் அசதி தெரில நம்ம எப்படி தூங்குறோகிறது தெரில தன்னை மீறி தூங்கி நல்லா தெளிவாக ஆகிட்றோம் ஆறு மணிக்கெலாம் நல்லா தெளிவாக எழுந்திரிச்சி மீண்டும் என் வேலையை செய்யப் போகிறேன் ஏசி இருக்கிறதும் ஒரு நல்லது தான்